சார் வணக்கம் சார் ஆ சார் வணக்கம் சார் சார் நம்மகிட்ட புதுசாக ஒரு ஆ சார் ஆ ஆ புதுசாக ப்ராடக்ட் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் சார் ஃப்ரீ ஓல்சேல் கடை தானே ஆ உங்களுக்கு என்ன மாதிரி துணிமணிகள் வேணும் சார் நம்மட்ட நீங்கள் எந்த மாதிரி துணி வாங்க விருப்பப்படுறீங்களோ நம்மட்ட இது பண்ணுறோம் சேஸ்ஸ் பண்ணுறோம் ஆ சார் ஆ வந்துருக்கு சார் இப்போ நிறையா மாடல் இப்போ வந்திருக்கு சார் நம்ம கே சு இதில் கிடைக்கும் சார் நம்ம கம்பெனியில் ஆ நீங்கள் எந்த மாதிரி மாடல் எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எதிர்பார்க்குறீங்க அது சொன்னிங்கன்னா அது எ மாதிரி இது பண்ணி நாங்கள் டோர் இது பண்ணுவோம் வாங்கிப்போம்

ஆ சரி சார் எந்தமாதிரி துணி சார் வேணும் எந்தமாதிரி துணிி சார் உங்களுக்கு வேணும் ஆ ஓகே சார்

அதான் சார் ஜுடிதார் ஸாரீ லெக்கிங்ஸு ம்ம் சு சுடிதாரில் ரெ நிறையா வெரைட்டிஸ் நம்மட்ட இப்போ வந்திருக்கு லேடிஸு அப்புறம் ஸாரிலதும் நிறையா இருக்கிறது அப்புறம் பசங்க போடுற மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு பனியன்து டீசெர்ட்டு